இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரே மொழி தான் தமிழ் தான் பேசுவாங்க தமிழ்லனா தூய தமிழ்லலாம் பேச மாட்டாங்க சும்மா லோக்கல் தமிழில் போய் என்ன எங்கே போகிறீங்க இந்த கடைக்கு போகிறோம் அந்த சாமான் கொடுங்க அந்த சாமான் அப்படிதான் பேசுவோம் இப்போ வந்து காய்கறி அப்படி பேசுவோம் இப்போ வந்து காய்கறி வேணும்னா இந்த காய்கறி எவ்வளோ அந்த காய்கறி எவ்வளோ கால்கிலோ போடுங்கள் அரைக்கிலோ போடுங்கள் அப்படி பேசுவோம் இப்போ பழக் கடைலனா ஒரு கிலோ போடுங்கப்பா அரைக்கிலோ போடுங்கள் அப்படி பேசுவோம் அடுத்து மிச்சரு கடைனா கால்கிலோ மிக்சரு தா அப்படி அப்படி வேறு மாதிரி பேசுவோம் ஒரு ஸ்லாங் இருக்கும் எங்கள் ஊர்லலாம் அது மாரி உள்ளுர் ஃபோன் இப்போ வந்து லோவாகதான் யூஸ் பண்ணுறோம் தமிழ் சிலபேர் எல்லோரும் இங்கிலீஷ் மாறிடுறாங்க இப்போ தமில்நாட்டுலே நிறைய பேர் தமிழ் பேசாமல் இங்கிலீஷ் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழை எல்லாம் வெறுக்காங்க வேறு ஊர்ல தமிழ் இருக்குது தமிழ் பேசுவாங்க அதனால் இப்போ வந்து உள்ளுரில் தமில் பேசுங்க அதுக்குதான் அந்த அவங்க நான் ஆனால் தமிழில் தான் பேசுவேன்